எங்களுக்கு இங்கே பக்கத்தில் வந்து நெய்வேலி இருக்குது நெய்வேலியில் வந்து நிலக்கரி எடுக்குறாங்க நிலக்கரி எடுத்து அது வந்து உலகம் ஃபுல்லாக வந்து கரண்ட் சப்ளை பண்றாங்க அதன் மூலியமா அது வந்து நிலக்கரியிலேருந்து க அதை எரித்து ஸ்ட்ம் ஆக்கி அந்த ஆவி மூலியமா டர்பைனை சுற்றவிட்டு டர்பைன் சுற்றி டர்பைனில் இருந்து கரண்ட்டை மாற்றி கரண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக போ தமிழ்நாடு உலகம் எங்கேயும் போகுது அது வந்து கரண்ட் எங்கள் எங்கள் நெய்வேலியிலேருந்து அது வந்து ரொம்ப பயன்படுத்தி உள்ளதா இருக்கிறது அதனால் வந்து எங்கள் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு எல்லாத்து எல்லாருக்குமே வேலைக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே உதவுது உதவும்